ஆ எஸ் கம் இன் வாங்க சரி ம் என்ன மார்க் எடுத்திருக்காங்க ஓகே ஓகேம்மா இப்போது கண்டிப்பாக நீங்கள் அட்மிஷன் போடலாம் இப்போ சீர்காழிலேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னா எப்படியும் ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணணும் கரெக்டா

ஆமாம் அப்புறம் ஸ்டெடீஸில் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியாது ஆ என்ன க்ரூப் ஜாயின் பண்ணலான்னு இருக்கீங்க ஆ ஃபஸ்ட் க்ரூப் எடுத்தால் என்ன வேணுனாலும் படிக்கலாம் அப்படின்றது ஒன்று இருக்குது நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு அந்தமாதிரி ப்ரிப்பர் பண்ணுறதுன்னா ஃபஸ்ட் க்ரூப் எடுக்கிறதே ஓகே தான் இங்கே அக்கௌண்ட்ஸ் இருக்குது அக்கௌண்ட்ஸ் ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது அக்கௌண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒன்று இருக்குது

ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் ஜாயின் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிப்பாங்க அதான் நீங்கள் ஃபஸ்ட் க்ரூப்பே எடுத்துக்கங்க ஆ கோச்சிங்குலாம் இங்கே பண்ணி எடுத்து பண்ணிட்டுருக்கோம் ஃபஸ்ட் க்ரூப் எடுக்கிறவங்க மோஸ்ட்லி எல்லோருக்குமே நீட் எக்ஸாமுக்கு கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம் அது ஸ்கூல் ஃபீஸில் ஆட் ஆகிடும் ஃபஸ்ட் க்ரூப் எடுக்கிறவங்க எல்லோருக்குமே நீட் எக்ஸாம் கோச்சிங் உண்டு அதனால ஸ்கூல் ஃபீஸில் அது ஆட் ஆகிடும் இப்போது ஃபீஸ் பார்த்திங்கன்னா கோர்ஸ் ஃபீஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் வரும் ஹாஸ்டல் ஃபீஸு ஃபுட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து ஃபிஃப்டி தௌசண்ட் வரும் ஒன் லேக் வந்துடும் ஒன் இயருக்கு ஆமாம் நீங்கள் மொபைலெல்லாம் அலோட் கிடையாது ஹாஸ்டலாக இருந்தாலும் மொபைலெல்லாம் கொடுத்து அனுப்பக்கூடாது இங்கே ஹாஸ்டலில் ஃபோனிருக்கு நீங்கள் நைட்டு ஒம்போது மணிக்கு மேலே கால் பண்ணிங்கன்னா நீங்கள் யாருக்கிட்டே கொடுக்க சொல்கிறிங்களோ அவங்கக்கிட்ட கொடுப்பாங்க உங்கள் பையனுக்கு பேரண்ட்டு எல்லோருக்குமே ஒம்போது மணிக்கு மேலே தான் கால் பண்ணுவாங்க ஆ உங்கள் பையன்ட்ட கொடுக்க சொன்னிங்கன்னா அவங்க கூப்பிட்டு பேச சொல்வாங்க நீங்கள் அதுமாதிரி பேசிக்கலாம் டெய்லி ரெகுலராகவே பேசலாம் ஆனால் விசிட் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் வரணும் ஆ சண்டே அலோ பண்ணுவோம் ம் அவங்க வெளியில் வர்றதுன்னா அது மந்த்லி ஒன்ஸ் தான் அவங்கள வெளியில் அனுப்புவோம் அவங்க வீட்டுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் பார்த்துக்கலாம் ம் நீங்கள் ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் இது டிசி எல்லாம் எடுத்துட்டு வாங்க டென்த்து டிசி மார்க் ஷீட்டு ஆ கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் க்ரூப் கேட்டுருக்கீங்க இல்லையா அதனால என்ட்ரென்ஸ் வைச்சிட்டுதான் அட்மிஷன் போடுவோம் மார்க் ஷீட் டிசி ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு வாங்க ஹாஸ்டலுக்காக அது தேவைப்படும் ஐடி ப்ரூஃப் ஃபோட்டோ ரெண்டு அவ்வளோதான் இது எடுத்துட்டு ரெண்டு நாளுக்கு அப்புறம் வாங்க அட்மிஷன் போட்டுக்கலாம் ஆ ஓகே தேங்க்யூ